வணக்கம் ப்ரோ ஶ்ரீராம் கேட்ரிங்கா ஆ பெரம்பலூரிலருந்து ப்ரோ

இப்போது நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வைச்சுருக்கேன் ப்ரோ நம்ம ஸ்கூல் ஸ்கூல் பசங்களெலாம் வைச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் அதுக்கு வந்து பிரியாணி பல்க் ஆர்டராக பண்ணணும்

சிக்கன் பிரியாணி தான் சிக்கன் பிரியாணி தான் ப்ரோ ஒரு தௌசண்ட் மெம்பர்ஸ் ஆ தௌசண்ட் மெம்பர்ஸ்க்கு எவ்வளோ க்வாண்டிட்டிக்கு எவ்வளோ எவ்வளோ ஆகுன்னு சொன்னீங்கன்னால் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிடலாம் ப்ரோ அதுதான் ப்ரோ ப்ரெட் அல்வா வந்து அதோடு ஆட் பண்ணியிருங்க ப்ரோ அது மாதிரி தனியாக வந்து இது ஒரு ஒரு ப்ரெட் அல்வா ஒரு வெங்க வெங்காயம் மோர் வெங்காயம் வைப்போம்ல அது அதுக்கப்புறம் வந்து பிரியாணியோடய சிக்கன் அவ்வளோ தான் ப்ரோ க்ரேவியெலாம் தனியாக எதுவும் வேணாம்

ஆ ஓகே ப்ரோ ஓ இதில் வந்து த பொருள் வந்து தனி எங்களுடையதா ப்ரோ நாங்கள் வாங்கிக் கொடுக்கணுமா சரி ஓகே ப்ரோ நீங்கள் அது மாதிரி சப்ளை பண்ணுறதுக்கும் உங்கள் உங்கள் கேட்ரிங்கில் ஆள் இருக்குதாங்க

ஆ அது அது எவ்வ ளோ ப்ரோ ஒரு பர்சனுக்கு ஆ ஆயிரம் பேருக்கு ஆயிரம் பேருக்கு சமைக்கணும்னா எத்தனை பேர் ப்ரோ தேவைப்படும் ஆ சரி ஓகே ப்ரோ அப்போ அதுவுமே நீங்களே பார்த்துக்குங்க நான் உங்களுக்கு இப்போ எவ்வளோ ப்ரோ அட்வான்ஸ் போட்ணும் அதான் ப்ரோ இப்போது இன்றைக்கி இருபத்தி ஒன்றாந்தேதி ப்ரோ இன்னும் ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆ சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ப்ரோ